வாங்க யார் என்ன வேணும் ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க என்ன பார்க்குறிங்க ஓகே ஓகே சார் ஆமாம் சார் நாங்கள் ரேட்டெலாம் கம்மி பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன எந்த எந்த பொருள் வேணும் இப்போ பாயிண்ட் எல்லாம் சொல்லிடுங்க பாயிண்டுக்கு நூறுபா வாங்குகிறோம் சார் சுவிட்ச்சுலாம் பதினஞ்சு ரூபாயிலேந்து ஸ்டார்ட்டிங் ரேட்டு இருக்குது சார் ஃபேன் வந்து தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேந்து இருக்குது ஸ்டார்ட்டிங்கு உங்களுக்கு எது வேணும்ன்னு அப்படியே லிஸ்ட்டு கொடுங்க சார் நாங்கள் உங்களுக்கு டோ டோர் டெலிவரி கூட நாங்கள் பண்ணுறோம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆளு வேணும்னாலும் நாங்களே பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படி இல்லைனா பொருள் மட்டும் வேணும்னாலும் நாங்கள் ஃப்ராடக்ட் மட்டும் கொடுக்குறோம் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் கண்டிப்பாக சார் அவர்களுக்கு தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடணும் ஆ ஓகே சார் எல்லா திங்ஸ்ஸுமே இங்கே இருக்குது சார் குவாலிட்டி எல்லாமே நீங்கள் உங்களுக்கு உங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரியான பொருள் எல்லாம் இங்கே கிடைக்கும் சார் நாங்கள் நாங்கள் எங்கள் கிட்ட ஃப்ராடக்ட்டு எல்லாமே குவாலிட்டி நல்லா தான் சார் இருக்கும் எ எல்லா பொருளுமே எங்கள்கிட்ட இருக்குது சார் எல்லா ஃப்ராடக்ட்டுமே இருக்குது சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் வேறு இந்த முக்கால் பைப்பு இந்த ஒன்றரை ஒன்றரை பைப்பு இந்த டியூப்லைட்டு அப்புறம் இந்த வேறு ஏசி பாயிண்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது வேணுமா சார் ஓகே சார் ஓகே சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார்